எனக்கு பொழுதுப்போக்கு கோவில்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் என்னென்ன கோவிலுக்கு போயிருக்கன்னா திருப்பதிக்கு போயிருக்கேன் எழ ஏழுமலையான் கோயில்ல அங்கே பிடிக்கும் ஏன்னா போனால் ஒரு மூன்று நாள் நாலு நாள் ஆகிடும் ஒருவாரம் அங்கே அங்கேயும் நிறுத்திப் போடுறது அங்கே போனோம் கோ திருப்பதி போயிருக்கேன் இந்த மங்களுர்க்கு கோயிலுக்குப் போயிருக்கேன் மலையனூர் கோயிலுக்கு போயிருக்கேன் மேல்மருவத்தூருக்குப் போயிருக்கேன் அப்புறம் அங் எது காஞ்சிபுரத்தில் மதுரை மீனாட்சி போயிருக்கேன் காமாட்சி அம்மா பிடிக்கும் அப்புறம் கோவில்லாம் நிறையா பிடிக்கும் அந்த கோவிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு உற்சாகமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் எதை பற்றியும் நினைக்காத எந்த கஷ்டத்தை பற்றியும் நினைக்காத ஏன்னா நம்ம கோயிலுக்கு போனம்னாக்க நம்மளோட கஷ்டம் எல்லாமே சாமி மேலே போட்டிருவோம் இல்லையா அதனால எனக்கு கோவிலுக்குப் போகிறது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா அந்த கோயிலுக்கு போனாவே ஒரு சைலன்டான ஒரு இது உட்காந்து தியானம் பண்ணுறது அங்கே அந்த பரதநாட்டியம் ஒரு ஒரு போகும்போது ஒரு ஒரு விசேஷத்தில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படினு அதெல்லாம் ரொம்ப பொழுதுப்போக்கு மலையனூருக்கு போனோம்னா அந்த தாலாட்டுலாம் கேட்க ரொம்ப பிடிக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போனோம்னாக்க அது நடந்தே போய்ட்டு வர்றது அது நடந்து போய்ட்டு வரும்போது அந்த கிரிவலம் வந்துட்டு அந்த தேங்காவில் கற்புரம் ஏத்துகிறது அந்த ஜோதியை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கிரிவலம் போகிறதெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெலாம் கோவில்னாவே ரிலாக்ஸாக கிளம்பிடுவோம் முன்னல கிளம்பிடுவோம் நான் கோயிலுக்கு போ ஒருவாரம் இருக்குதுனா போகணும் போகணும் சாமி பார்க்கணும் அப்படினு ஒரு நல்லா இருக்கும் பிடிக்கும் எங்களுக்கு கோயிலுக்குப் போகிறது நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும்